கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நான் இருக்கேன் எங்கள் ஊருக்கு வசதி ப பஸ்ஸு வசதி இல்லை அதனால ஊர் ஒண்டு தனியாக இருக்குது சுற்றிரும் ஆறு இருக்குது அதனால பஸ்ஸு வந்து மதியானம் ரெண்டு மணிக்கு வருது காலையில் ஒரு ஏழு மணிக்கு வருது ரொம்ப சிரமமா இருக்குது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல காலையில் பஸ்ஸுக்கு போகணுமுன்னாக்கா ஏழு மணிக்கே போகணுமுன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வசதி பஸ்ஸு வசதி வேணும் இதுக்கு என்ன செய்யணுங்கிறதை ஐயா பார்த்து செய்ய வேண்டியது தான் இந்த ஊர் வந்து தனியாக இருக்கிறத்துனால பஸ் வசதி கம்மியாக இருக்குது எத்தனையோ ட்ரிப்பு எழுதி கொடுத்து பார்த்தோம் அது வந்து சேரல என்ன வேணும்முன்னு கவனிக்க மாட்டேங்கிறாங்க அதாங்க ஐயா அப்புறம் வேறு என்ன சொல்லுறது அதான் இருக்கிறது நம்ப ஊர் வந்து தனியாக இருக்கிறத்துனால இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க கனியாமூர் நம்ம ஊர் வந்து வேறு எதுக்கும் இருக்குது பஸ்ஸு வசதி வந்து இவ்வளோ இதாக இருக்குதுங்க என்ன வசதி பண்ணுறதுன்னு எதா பார்த்து சொல்ல வேண்டியது தான் எப்படி ஓ நெருக்கட்டமாக இருக்கிறது பஸ்ஸில் வண்டி வசதி வந்து ஒருத்தவரை நிற்க வச்சி நிறுத்தி போணும்முன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரோ குடிகாரனோ காரனோ ரோட்டுக்கு போறதாக இருந்தாக்கா அவங்க வண்டியில் ஏறிக்கிட்டு போறதாக இருக்குது அது எவ்வளோ ஆக்சிரென்ட் ஆகுது இது குடிகாரனாக இருக்காங்க எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எதா பஸ்ஸு வசதி வேணுங்கள் வந்து வேறு இதுக்கு எதோ ஒரு வழி பண்ணாக்கா பரவா இல்ல நம்ம ஊரில் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க